நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் ஒரு நாள் குளிக்கறத்துக்காக எங்கள் ஊரில் சின்னதாக ஒரு ஏரி இருந்துச்சு அங்கே குளிக்க போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கனா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டுருந்தன் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் நான் நாலு பேரும் போயிருந்தோம் எங்கள் அப்பா வந்து குளிக்கும்போது ரொம்ப தூரமாக தண்ணிக்கி ஆழமாக நீச்சல் அடிச்சிட்டு போனாங்க நான் வந்து வெளிள சின்ன பிள்ளையா இருந்ததுனால எங்கள் அம்மா கரையில என்ன உட்காரவச்சிட்டாங்க அப்புறம் வந்து எனக்கும் ஆசையாக இருந்துச்சு எங்கள் அண்ணனும் கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்ததுனால அவங்களும் நீச்சல் அடிச்சு குளி விளையாண்டு குளுச்ட்டுருந்தாங்க எங்கள் அப்பா கூட எங்கள் அண்ணனும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அப்புறம் வந்து நான் வந்து எங்கள் அம்மாகிட்ட கேட்டேன் அம்மா நானும் இந்த மாதிரி நீச்சல் அடிக்கணும் அப்படின் சொல்லி கேட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு வந்து நீச்சல் தெரியாது பாப்பா நீ நீ வந்து நீச்சல் கற்றுக்கிட்டாதா இங்கே வந்து விளையா குளிக்க முடியும் அப்படின் சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து நான் அடம்பிடிச்சன் இல்லை நானுந்தான் குளிப்பேன் நானுந்தான் குளிப்பேன் சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சன் அப்புறோம் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்ட மாட்டி விட்டாங்க இங்கே பாருமா ஓ பிள்ள வந்து இங்கே வந்து குளிக்கணுன்னு ஆசை படுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் அப்பா வந்து உடனே என்ன நீ வாமா நான் உனக்கு கற்று தரேன் அப்படின் சொல்லி கரையில உட்காந்துருந்த என்னை அழைச்ட்டு போய் ஒரு ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் ஆழம் இல்லாத அந்த தண்ணி இருக்கிற இடத்துல என்ன வந்து இப்படி அவர் கையை பிடுச்சிக்கிட்டாங்க உடம்பு பகுதியை பிடுச்சிட்டு தண்ணில இப்படியே கை ரெண்டு கையும் ஒரு ஒரு ஒரு கையால் ஒரு கையை மேலும் கீழுமாக அடிங் அடிங்க அப்படின் சொல்லி சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு காலும் பேக் சைட்டு அடிக்கணும் அப்படின் சொல்லி சொல்லி கொடுத்தாங்க நானும் அந்தமாதிரி அடிச்சி கற்றுகிட்டன் அதற்கப்றமா இப்போ ரொம்பவே நான் நல்லா நீச்சல் அடிச்சி குளத்லலாம் கிணறு இந்தமாதிரி ஏரிலலாம் குளிப்பேன் அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு அவளுக்கு தெரியாது அப்படின் சொல்லி சொன்னாங்க நான் வந்து இதுமாதிரி எங்கள் ஊருக்கு வாங்க எங்கள் ஊர் ஏரியில நான் உங்களுக்கு கற்று தரேன் அப்படின் சொல்லி சொல்லியிருந்தன் அவங்க வந்து அவங்க பேரன்ட்ஸ் விட மாட்டேன் சொல்லிவிட்டாங்க அவங்க வந்து ரொம்ப பணக்காரவங்க அவங்க வந்து நாங்கள் ஸ்விம்மிங் இருக்கு அங்கே போய் க்ளாஸ் மூலமா நாங்கள் கற்றுப்போம் அப்படின் சொல்லி சொன்னாங்க அப்பதான் வந்து எங்கள் அப்பாகிட்ட நான் சொன்னன் அப்பா பணம் செலவு பண்ணி அவங்க ஸ்விம்மிங் கற்றுக்க போகறாங்க நான் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தமாரி என்னோட ஃப்ரெண்டுக்கும் சொல்லி கொடுங்க நான் அவங்க அம்மா கிட்ட சொல்லுறன் கேட்க மாட்டங்கிறாங்க நீங்கள் ரெக்கமண்ட் பண்ணுங்கள் அப்படின் சொல்லி எங்கள் அப்பாகிட்ட சொன்னன் எங்க அப்பாவும் அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட பேசுனாங்க அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்றமாக என்னோட ஃப்ரெண்டையும் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து குளிக்கறதுக்கு அழைச்ட்டு போனோம் அப்போ வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தமாதிரி அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் பெரிய பிள்ளையா ஆயிட்டாங்க அதனால் அவங்க கை உடம்ப பிடுச்சி அவங்ளால் சொல்லி கொடுக்க முடியல அதனால் வந்து பார்த்திங்கனா இந்த பலூன்ஸ்மாதிரி டயர்ஸ் இருக்கும்ல அந்தமாதிரி பொருட்களை வச்சு அவங்க மேலே கட்டி விட்டுருவாங்க கட்டி விட்டுவிட்டு இந்தமாதிரி ஒரு இந்தமாதிரி அடிங்க ரெண்டு கைகளும் மேலும் கீழுமாக அடிங்க ரெண்டு கால்களையும் மேலும் கீழுமாக அடிங்க அப்படின் சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அந்தமாதிரியே என்னோட ஃப்ரெண்டும் கற்றுக்கிட்டாங்க அப்புறோம் கற்றுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக ஏரியில குளிச்சோம் அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டு எங்கள் அப்பா அவங்க அம்மாகிட்ட பேசுனாங்க இந்தமாதிரி உங்க பொண்ணு நல்லா நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டாங்க அப்படின் சொல்லி அவங்க என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷ பட்டாங்க பரவாயில்லை நாங்கள் வந்து பணோம் செலவு பண்ணி எங்களோட பிள்ளைய நாங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்கறதுக்காக க்ளாஸ் அனுப்பலான்னு இருந்தோம் ஆனால் வந்து நீங்கள் பணமே செலவு இல்லாமல் இயற்கையான முறையில அவங்களுக்கு ஸ்விம்மிங் அடிக்க கற்றுகொடுத்ருக்கிங்க ரொம்ப நன்றி அப்படின் சொல்லி சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ என்னோட ஃப்ரெண்டு சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கள் வீட்டுக்கு வந்துருவாங்க ஏன்னா அவங்க வந்து சிட்டியில இருக்காங்க அங்கே வந்து இந்தமாதிரி ஏரிகள் குளம் இந்தமாதிரி குளிக்கிறதலாம் அதிகமாக அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் இங்கே வரும்போது நாங்கள் அவங்களை எங்கள் கூட அழைச்சிட்டு போய் ஏரியில கிணறு இந்தமாதிரி இதலாம் குளிப்போம் ரொம்ப சந்தோஷ படுவாங்க அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்சு அப்புறோம் சொந்தக்காரவங்க இந்தமாதிரி யாரவது இருந்தாங்கன்னா அழைச்ட்டு வருவாங்க அவங்களுக்கும் நாங்கள் கற்று கொடுப்போம் எங்கள் அப்பா கற்று கொடுப்பாங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு